நான் வந்து ஆந்திராவுக்கு நெல் ஓட்ட வண்டியை நெல்லை அறுக்கும் மிஷினை எடுத்துகிட்டு போனேன் ஆந்திராவில் பேசும்போது ஃபர்ஸ்ட்டு அவங்க பேசகிற மொழி எனக்கு சரியாக புரியல அதுக்கப்புறோம் திருப்பி நம்ப எதோ தப்பாக தவறாக பேசிருவோமோ அப்புன்னு கொஞ்சம் தயங்கி தயங்கி தமிழில் பேகும்போது அவர் வண்டி டிரைவராவது நான் கிளீனராக போயிட்டுருந்தேன் வண்டி டிரைவராவது யாராக ஒருத்தவங்க கூப்பிட்டு இது என்னான்னு சொல்லி கேள் அப்புன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போவ போவ போவ நான் அந்த மொழியை கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு தெலுங்கு பேசுனேன் தெலுங்கு பேசும்போது அப்புறோம் நான் நானே யாரையும் கூப்பிடாம நான் டிரைவராக போகும்போது யாரையும் கூப்பிடவும் இல்லை ஒன்று இல்லை நானே தெலுங்கு ஓரளவுக்கு நல்லா பேச பிடிக்கும் நல்லா இதாக இருந்தேன் அவங்கள்ட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட்டு பேசும்போது எனக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சி என்னடா நம்ப எதோ தப்பாக தவறாக பேசிருவோமோ எதோ இதாக ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சி அதுக்கு அப்புறோம் திருப்பி மறுபடி வந்து நான் வந்து கேரளாவுக்கு வேலைக்கு போனேன் கேரளாவுக்கு வேலைக்கு போகும்போது கேரளாவில அவங்க பேசறது வந்து எனக்கு ஒன்றுமே புரியவே புரியாது என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க ஒன் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிதே வேலை எதோ ஒரு வேலை சொல்ல வந்தால் கூட நம்ப ஐய்யயோ இந்த சொல்லுறாங்களே என்னான்னு சொல்லி சொல்லுறாங்கனே புரியலியே புரிஞ்சால் தானே நம்ப எதா சொல்ல முடியும் அப்புன்னு சொல்லி எனக்கு அப்படியே கொஞ்சம் இதாகவும் அந்த டைமெல்லாம் வந்து எனக்கு பக்கத்தில் யாராவ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எனக்கு ப பாஷை ஒன்றும் அறியல நீங்கள் அவங்கள்ட்ட என்னான்னு சொல்லுங்க எனக் தெரியல அப்புன்னு சொல்லி சொல்லிருவேன் அப்புறோம் அவங்க சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க தமிழ் ஆளாக இருந்தா எங்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு அப்புறோம் திருப்பி மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக மலையாளம் பேச பேச அவங்கள்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேச பேச கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டேன் கொஞ்சம் நஞ்சம் சிரமம் இல்லை ரொம்ப சிரமப்பட்டேன் மொழி தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் அட்ரஸு இது தெரியாமல் எதோ போய்விடுவோமோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் அவங்கள வச்சி தான் நான் பேசுனேன் நம்ப வந்து இது பண்ணுல்ல அப்புறோம் மொழி தெரிய தெரிய அப்புறோம் நான் நல்ல யாரையும் எதிர்பாக்காமல் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் இப்பயும் கேரளாவில உபு கேரளாவுக்கு போனன்னா எனக்கு வந்து அந்த மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் தெரியும் மற்றபடி எதா ஒன்றுன்னா அவங்கள்ட்ட மேஸ்திரிகிட்ட நமக்கு ஒன்றும் தெரியல நீ மேஸ்திரிகிட்ட பேசிக்கிங்க அப்புன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லிருவேன்